என்னோட லைஃப்பில் நான் முக்கியமாக எடுத்த ரெண்டே ரெண்டு முடிவு தான் இருக்கு ஒன்று வந்து லெவன்த்து வந்து ஸ்கூல் க்ரூப் சூஸ் பண்ணதும் அப்புறம் காலேஜ் வந்து என்ன படிக்கலாங்கறதை சூஸ் பண்ணதும் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் கம்ப்யூட்டர் சைன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டில தான் இருந்தேன் அப்புறம் வந்து நான் மம்மிக்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பயோ மேக்ஸ் எடு அது தான் வந்து சப்போஸ் நீ ஸ்கூல் முடிச்சிவிட்டு வேறு எதாச்சும் ஃபீல்டு போகணுன்னு நினச்சின்னாலும் போக முடியும் அப்படிங்கறமாரி சொல்லி இருந்தாங்க அதுவும் சரி நம்ம மெண்டாலிட்டி எப்படி வேணாலும் மாறலாம்னு சொல்லிவிட்டு நானும் பயோ மேக்ஸ் சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து லெவன்த் ட்வல்த் முடித்தேன் பயோவில வந்து மார்க்ஸ் ரொம்ப ஸ்லோ லோ ஆயிடுச்சு மெடிக்கல் சைடு போமுடியல அப்போ வந்து அவங்க சொன்ன சஜ்ஜஷன் படி நான் பயோ மேக்ஸ் எடுத்தனால நெக்ஸ்ட்டு அப்போ வந்து கொரோனா டைம் அப்படிங்குறப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடி ஃபீல்டில் ஹையாக இருந்துது அப்போ வந்து சரி வீட்டில் வந்து கேட்டேன் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேம்மா நான் ஐடியே படிக்கிறேன் பிடெக் பிஇ கம்யூட்டர் சைன்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே உனக்கு பிடிச்சத பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டாங்க இப்போ அதேமாதிரி நான் பைனல் இயர் வந்துவிட்டேன் படிச்சு முடிக்கப்போகறேன் நெக்ஸ்ட் அவங்க சொன்னமாதிரி எதாவது கோர்ஸ் படிச்சிவிட்டு நெக்ஸ்ட் ஜாப் போகலாம் அவங்களோட கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சப்போஸ் இப்போ வந்து நான் பயோ மேக்ஸ் எடுத்தனால நான் இந்த ஃபீல்டுக்கும் போகமுடியும் வேறு ஃபீல்டுக்கும் போகமுடியும் சப்போஸ் நான் கம்ப்யூட்டர் மட்டும் எடுத்துருந்தேன்னா என்னால் மெடிக்கல் பீல்டு எதுவுமே போக முடிஞ்சுருக்காது அது வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தது மம்மி தான் நீங்கள் பிடிச்சத பண்ணு அப்படிங்கற மாதிரி எனக்கு வந்து எல்லா ஹெல்ப்ஃபுல்லான கைடன்ஸ் கொடுத்தாங்க அதேமாதிரி நான் படிச்சிட்டுருக்கேன் நல்லா ஜாப்க்கும் போவேன் அதாவது இந்த ரெண்டு முக்கியமான முடிவு தான் நான் வந்து எடுத்தது சப்போஸ் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சைன்ஸில் மார்க் கம்மியாக ஆனாலும் என்னால் கம்ப்யூட்டர் ஃபீல்டு எடுத்துருக்க போயிருக்க முடியாது என்ன பண்ணுறதுனு யோசிச்சுருப்பேன் பயோ மேக்ஸ் எடுத்தனால எந்த ஃபீல்டு வேணாலும் சூஸ் பண்ணலாம் அப்படிங்குற ஒரு இதில் இருந்தேன் அதனால் வந்து அவங்களோட எப்படி சொல்லுறது அவங்களோட ஹெல்ப்ஃபுல் அவங்களோட கைடன்ஸோட இன்றைக்கு கொஞ்சம் நான் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கேன் ஸோ அவங்க தான் வந்து எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணணும் இந்த ரெண்டு தான் வந்து என் லைஃப்லையே நான் முக்கியமா சூஸ் பண்ணதும் ஒரு பெரிய விஷயம்